ட்ரையல் ரன்னிங் இஸ்ப்ரண்ட் இன்ட்ரல் எனக்கு வந்துட்டு இது ரெண்டுத்தை பற்றி அதிகமாக தெரியாது எப்போயும் ஓடுறதுக்கு முன்னாடி பொறுமையாக தான் ஓட ஆரம்பிக்கணும் எடுத்தோடனே வேகமாக ஓடக்கூடாது முதல்ல கொஞ்ச கொஞ்சமாக நடக்கணும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அந்தளவுக்கு நடந்தக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக ஓட ஆரமிச்சோம்னால் தான் வந்துட்டு நமக்கு கால் வலி பாதம் வலி அதல்லாம் வந்துட்டு வராது அதே மாதிரி மூச்சு அதிகமாக வாங்காது ரத்த ஓட்டமும் கரெக்டாக இருக்கும் சீராக இருக்கும் நம்ம இதல்லாம் வந்துட்டு கரெக்டாக பண்ணலேனா பா உடம்பு வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு நிலையா ஃபிட்டாக இருக்காது அப்றம் ஸ்பீ ரொம்ப வேகமாக ஓடும்போது நிறைய இளப்பு வாங்கும்